கலைன்னா வந்து நாங்கள் வந்து நிறையா வந்து அந்த கைவினை பொருட்கள் செய்யறது எங்கள் இது நாங்கள் வந்து திருச்சியிலருந்து வந்துருக்குறோம் அந்த இதுக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கிலாம் வந்து அந்த பொம்மை வாங்குறது பொம்மை வந்து இந்த வர்ணம் பூசுன பொம்மை வாங்கி கிருஷ்ண பொம்மை வாங்கி வச்சு படைக்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையாரை நாங்கள் களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வாங்கிகிட்டு வந்து படைக்கிறது அதில் வந்து நான் கையால் செஞ்ச விநாயகரும் இருக்கு மிஷினில் அதான் அச்சில் செஞ்ச வி விநாயகரும் இருக்கு அதுவும் நிறையா இருக்கு ஆனால் பார்க்கக்குள்ளயே தெரியும் கையால் செஞ்ச விநாயகர் வந்து ந தனி துவமாக தெரியும் நமக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் அதுமாரி நிறையா இதெலாம் இருக்குது கலைலாம் நிறையா இருக்குது கைவினை பொருட்கள்னா உல்ளன் நூலில் கூட பின்னுறது சொட்ரு பின்னுறது மப்ளர் பின்னுறது அதமாரி நிறையா இருக்குது அதுமாதிரி உல்ளன் நூலில் வந்து இதுமாரி பின்னுற இது தொப்பி பின்னுறது ஷால் பின்னுறது உல்ளன் நூலில் வந்து ஷால்வை பின்னி இது பண்ணுறது அதெலாம் வந்து நிறையா நான் அதெலாம் கேள்விப்பட்டுருக்கேன் அதுமாரி துணியில் நிறையா வந்து இந்த எம்ராயிடிங் பண்ணுறது எம்ராயிடிங் டிசைன் பண்ணுறது துணியில் துண்டுல வந்து எம்ராயிடிங் டிசைன் பண்ணுறது தலைகாணி உறையில வந்து எம்ராயிடிங் டிசைன் பண்ணுறது அதெலாம் பார்க்க நல்லாருக்கும் இப்போ அதெலாம் வந்து அந்த நாளில் வந்து எல்லாம் வந்து வீட்ல வந்து வேலை பார்த்துட்டு அதுமாரி இதெலாம் வந்து கைவினை பொருட்கள்லாம் வீட்ல செய்வாங்க அதெலாம் வந்து எங்கள் பாட்டிலாம் கூட நிறையா செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்காங்க உல்ளன் நூல்ல ப பலூன் இப்போ ப பலுன்மாரி பந்து மாரி அதெலாம் நிறையா பின்னி வச்சிருக்காங்க உல்ளன் நூலில் அப்புறம் வந்து அந்த ஒயரில் பின்னுவாங்க ஒயரில் வந்து பந்துமாரி அந்த காலத்தில் எதுவுமே வெளியில வாங்க மாட்டாங்க எல்லாமே அவங்க சொந்த இதுல எல்லாம் செய்வாங்க முயற்சில செய்வாங்க அதெலாம் பார்க்கறத்துக்கே ரொம்ப நல்லா இருக்கும்